ஹலோ ஆ ஆமாம் மேடம்

அது ஒரு கிலோமீட்டருக்கு இருபதுரூவாங்குற மாதிரி கணக்கு பண்ணிதான் மேம் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் அது கிலோ எத்தனை கிலோமீட்டருனாலும் போய்க்கலாம் கிலோமீட்டருக்கு இருபதுரூவா பே பண்ணணும் அது நான் நீங்கள் டைம் கொடுத்தா தான் பார்த்து சொல்ல முடியும் இப்போது நீங்கள் எத்தனை பேர் வர்றதாக இருக்கீங்க ஏழு பேருன்னா அப்போது செவன் சீட்ரூ காரு ஓகேவா மேடம் செவன் சீட்டுக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு அந்த டூ ஃபிஃப்ட்டி கிட்டே எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு ஃபை சீட்டரூன்னா இருபதுருரூவா வருதுன்னா இதில் இருபத்தஞ்சிரூவா முப்பதுரூபா அந்தமாதிரி இருக்கும் ஏன்னா அதிகமாக பேசஞ்சர் ஏத்திட்டு போறதுனால அப்புறம் டிரைவருக்கு அது டிரைவருக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் நீங்கள் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா மதியானம் காலைலருந்து மதியானம் இருக்கும் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றது அதெல்லாம் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும் ஸோ பேலஸ் மட்டுந்தான் போகிறீங்களா இல்லை வேறு எதுவும் ப்ளேஸ் அப்போ வெயிட்டிங் சார்ஜஸும் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட்டிங் சார்ஜஸும் உண்டு மேம் ஆமாம் ஆமாம் ம் அப்போ நீங்கள் மொத்தமாக எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தமாக பே பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது தனித்தனியாக நீங்கள் கேட்க சொல்ல சொல்ல அப்படிதான் அது பேமெண்ட் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் மொத்தமாக இவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா கிலோமீட்டருக்கு இவ்ளோரூபா அப்படின்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் ஆ ஆமாம் நாங்கள் கொண்டு வந்துருவோம் நீங்களும் வீட்டுலேருந்து கொண்டு வந்துருங்க வெளியில் எங்கேயும் வெயிட் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க ஆ சரி ம் ஆ சரி பிக்கப்பு எங்கே வரணும் எத்தனை மணிக்கு வரணும் அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள்

ஆ சரி சரி மேடம் சரி மேடம் கொறைச்சிர்லாம் மேடம் வேணுனா பெட்ரோலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி போவோம் மேடம் சரி ஃபாஸ்ட் ட்ராக் ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது அதை நாங்கள் பே பண்ணிக்கிறோம் அது மொத்தமாக பே பண்ணிவிட்டு உங்கள் இதுலேருந்து நாங்கள் எடுத்துடுவோம்

ஆ சரி சரிங்க மேடம் ஆ சரிங்க சரிங்க மேடம் ஆ